எனக்கு வந்து உண்மையான விஷயங்களை பற்றி எழுதணும் அதைப்பத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உலகத்தில் எப்படியெல்லாம் வந்து பிள்ளைங்க வாழுறாங்க அப்படிங்குறத தெரியப்படுத்துறோம் அப்படிங்குறதுதான் என்னோட ஒரு ஆசை அதனால் நான் உண்மையான விஷயங்களை பற்றிதான் எழுதவும் ஆசைப்படுறேன் அந்த மாதிரி எழுதணுன்னு நினச்சன்னா இப்போ என்னோட ஏஜில் இருக்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு என்ன விட ஏஜ் கம்மியாக இருக்க பிள்ளைங்க எல்லாருமே இப்போ கல்யாணம் பண்ணிகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க அதெல்லாம் நான் பார்த்ருக்கேன் என் அம்மாவே அதுக்கொரு பெரிய முன்னுதாரணம் அப்படின்னுதான் சொல்லுவேன் ஏன்னா நான் பிறந்தப்போ எங்கள் அப்பாக்கோட என்கூட இல்லை அவர் வந்து எனக்கு எதுவுமே பார்க்ல என்ன பண்ணல என்ன தனி ஒரு ஆளாக இருந்து என்ன காலேஜெல்லாம் படிக்கச் வச்சு இவ்வளோ நாள் என்ன நல்லா வளர்த்துருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தான் இந்த பாராட்டுக்கள் எல்லாம் போவணும் நான் ஒரு நல்ல நிலமையில வந்துயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எங்கள் அம்மாதான் காரணம் ஸோ வந்து அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா ஒரு பிரேவ் உமன்னா ஒரு அயன் லேடியாக எங்கள் அம்மா அவங்களோட வாழ்கையை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஒரு பெண் சிங்கம் தான் ஸோ அவங்க வந்து என்ன வளர்க்கறத்துக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க அப்படிங்கறததான் நான் எழுதுவேன் அதுதான் எழுதணுங்கிறதுக்கூட என்னோட ஆசையும் கூட